ம் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாம் சொல்லுங்கள் சார் சர்ச்சு கபாலி கடை ஆ சொல்லுங்கள் சார்

ஆமாங்க சார் நானூற்றம்பது கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு முந்நூத்தஞ்சு ரூபாய் வருங்க சார் ஒரு பாக்கெட்டு மைதா வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு நாப்பத்தஞ்சு ரூபா வருங்க சார் எவ்வளோ சார் எவ்வளோ சார் தேவைப்படுது உங்களுக்கு ஆஹ பேமெண்ட் வந்து நீங்கள் பொருள் வாங்கும்போதே கொடுத்துக்குலாம் சார் நேரடியாக டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்நூறுரூவா மேலே போச்சுன்னால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து டெலிவரி கொடுத்துட்றோம் சார் இல்லை சார் நீங்கள் வாங்கிற பொருள் ரெண்டு ஒரு பொருள் ஒரு சேமியா பாக்கெட்டு ஒரு மைதா பாக்கெட்டு வாங்குனாலே இது நானூறுரூவாக்குள்ள தான் வருது நீங்கள் ரெண்டு சேமியா பாக்கெட்டு ஒரு கிலோ மைதா மாவு வாங்கிவிட்டீங்கன்னா ஐந்நூறுரூவா மேலே வந்துடும் அப்போ நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துட்றோம் சார் அதுதான் சார் நீங்கள் தெரு பேர் சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றோம் ஆ பிள்ளையார் கோயிலுங்க ஆ சரிங்க சார் கண்டிப்பாக உங்கள் பேருங்க சார்

இல்லை சார் பரவாயில்லை நான் பொருள் பில்லு கொடுத்துட்டு நான் வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறேன் சார் ம் வேறு எதாவது தேவைப்படுதா சார் நம்மக் கிட்டே எல்லா ஹோல் சேல் ப்ரைஸ் தான் இருக்குது ம் நம்மக் கிட்டே எல்லாமே ஹோல் சேல் ப்ரைஸ்சில் தான் இருக்குது வேணுனால் நீங்கள் கூப்பிடுங்க சார் சரிங்களா சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ம் ம் சார் இதோ போட்டுவிட்டேன் பில் போட்டுவிட்டேன் இன்னும் ஒரு முப்பது நிமிஷத்துல வந்துடும் சார் சரிங்க ம்